ஆரம்பகாலத்தில் விவசாயிகள் எப்படி இருந்தது என்றால் அன்னைக்கேற்ற சூழ்நெலையிலே எல்லாம் இயற்கையாக வளர்ந்தது அதாவது உரமுகளெல்லாம் ஒன்றும் போடலை நல்லா வளர்ந்துது விவசாய நிலத்துக்கு உரம் சாணி உரம் தொழு இதுமாதிரி போடுவோம் அப்போவெல்லாம் நல்லா வளர்ந்துது மக்களுக்கு நோய்நொடி இல்லாமல் வாழ்ந்தாங்க காலப்போக்கில் எல்லாம் மாறிவிட்டு இந்த இயற்கை இது உரம் வந்தது உரம் வந்து எங்களுக்கு தெரியாமையே அந்த காலத்தில் பயன்படுத்துகிறதுக்கு தோட்டத்துகாரருக்கு தெரியாமையே உரத்தை போடுவாங்க நல்லா வளரும் அப்புறம் ஏதுடா இப்படி வளர்ந்துதுன்னா இந்த போட்டீங்கன்னால் வளரும்பாங்க நாங்கள் அந்த உரத்த வாங்கி போட்டோம் அது போட்டு போட்டு இப்போ என்ன ஆகி போச்சுன்னா உதாரணத்துக்கு அந்த பழக்கத்துக்கு அடிமையாக ஆகிட்டோம் அது பூமி அடிமை ஆகிருது மது ஒருத்தன் எப்படி குடித்தா ஆரம்பத்தில் இது பண்ணி அடிமையாகிறாேனோ அது மாதிரி அடிமையாக ஆகிட்டோம் அப்புறம் இப்போ வெரம் உரம் போட்டால்த்தான் விளையிது போடுலேனால் விளையிறது இல்லை இயற்கை உரமுன்னா அதுவும் போட்டால் பழகி போச்சு இந்த பூமியில் கொண்டுட்டு வரதுக்குன்னால் அது இன்னும் கொஞ்சம் காலம் பிடிக்கணும் எல்லாேரும் பண்ணால்தான் பண்ணிணேன் நாம் இதை போட்டுவிட்டு நம்மளுக்கு கம்மியாக வருது அவன் உரத்த போட்டு அதிகமாக வைக்கிறான் நம்மளுக்கு காசு வந்தால் சரின்ட்டு இன்றைக்கி இப்படி போய்கிட்ருக்குது உலகம்